ஆ வரேங்க டாக்டர் ஹலோ டாக்டர் எனக்கு ரொம்ப நாளாக ரொம்ப தலை வலியாக இருக்குது தலை சுற்றல் இருக்குது மயக்கம் வரமாதிரிலாம் இருக்குது டாக்டர் அதனால்தான் உங்களை பார்க்கலாம்னு வந்தேன் எனக்கு வந்து லைட்டாக மதியம் ஆனால் ரொம்ப தலை வலியாக இருக்கு அப்புறமா சில நேரத்தில் ரொம்ப ரொம்ப மயக்கம் வரமாதிரிலாம் இருக்குதுங்க டாக்டர் அப்புறம் ரொம்ப சோர்வாக இருக்கேன் எனக்கு எப்போதுமே கொஞ்சம் நேரம் வந்து ரொம்ப வலிக்கிறமாதிரி இருக்குது ஒரு சில நேரத்தில் லைட்டாகதான் வலிக்குது ஆனால் ரொம்ப டயர்ட்டாக இருக்குதுங்க டாக்டர் எனக்கு வேலையில்தான் கொஞ்சம் மன அழுத்தமா இருக்குது நான் கொஞ்சம் நாளாக சரியாக தூங்கவே இல்லை அதனால் கொஞ்சம் மன அழுத்தமா இருக்குதுனு நினைக்கிறங்க டாக்டர் ரொம்ப தலைவலி இருக்குது

ஆ சரிங்க டாக்டர் ஆனால் எனக்கு ரொம்ப தலை சுற்றல் இதெல்லாம் இருக்கிறதுனால தலைவலிலாம் இருக்கிறதுனால நான் மாத்திரைகளெலாம் நிறைய எடுக்கணுமா இல்லை இதுவே போதுமா இல்லை அந்தமாதிரிலாம் எதுவும் எடுக்குலைங்க டாக்டர் கொஞ்சம் நாளாக வேலையில் அதிகமாக இருக்கிறதுனாலதான் மன அழுத்தம் தாங்க முடியாமல் இந்தமாதிரி வருது சரியாக தூங்காததினால ஆ ஓகேங்க டாக்டர் நான் சரியாக நடந்துக்கிறேன் ரொம்ப நன்றிங்க டாக்டர் ஆ இல்லைங்க டாக்டர் வேறு எந்த டாக்டர்க்கிட்டையும் நாங்கள் போகலை இப்போதான் கொஞ்சம் நாளாகதான் ரொம்ப நான் வந்து தூங்காததினால எனக்கு வந்து இந்தமாதிரி மன அழுத்தமாவும் தலைவலியாகவும் தலை சுற்றும் தலை சுற்றலும் மயக்கமும் நிறையா நேரம் வருதுங்க டாக்டர் அதனால்தான் சரி உங்களை பார்க்கலாம்னு வந்தேன் ஆ ஓக் ஓகே சரிங்க டாக்டர் நான் அதேமாதிரி நடந்துக்கிறேன் அப்படி ரொம்ப வலியாக இருந்துச்சுனால் உங்களை வந்து பார்க்குறேங்க டாக்டர் ஓகேங்க டாக்டர் நன்றி தேங்க்யூ